ஏங்க நாங்கள் சின்ன பிள்ளையிலருந்து இது ஜட்டி பனியன் எல்லாம் என்னன்னே தெரியாதுங்க நமக்கு அப்போலாம் பாவாடை ஜாக்கெட்டு பாவாடை சட்டை தாவணிதாங்க சேலைலாம் நூல் சேலைதாங்க அதிகமாக பேம்ஸு இப்போது பிள்ளைங்க இப்போவந்து சுடிதாரு நைட்டி மெட்டி மெடி இதெல்லாம் இருக்குது அப்போலாம் வந்து பாவாடை சட்டைதாங்க வேஷ்டி சட்டைதான் பசங்களாம் சும்மா டாயரு போட்டுக்கிட்டு சட்டை போட்டுக்கிட்டு நிற்கிறதுங்க இப்போலாம் பசங்கள் வந்து ஜீன்ஸு பேண்ட்டு தான் போடுவேங்கிறாங்க ஜட்டி இல்லாத பேண்ட்டு போடமுடியாதுங்கிறாங்க பனியன் இல்லாத சட்டை போடமுடியாதுங்கிறாங்க அப்போலாம் ஒரு சட்டை ஒரு டவுசரு பொண்ணுங்களுக்கு ஒரு பாவாடை சட்டைதாங்க அது ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு டைமு துணிமணி எடுப்பாங்கங்க எடுத்தாங்கன்னால் அப்பவும் ஒரு பாவாடை சட்டைதாங்க அதுக்கு மேலே வராது அந்த ஒரு வருடைம் வரவரைக்கும் எதிர்பார்ப்பங்க அந்த பாவாடை சட்டைக்கி எப்போ தீபாவளி வரும் எப்போ பொங்கல் வரும் நமக்கு எப்போ நம்ம அம்மா அப்பா புது துணிமணி எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்ப்போங்க அதேமாரி நகைநப்புலாம் அதிக நகைலாம் இல்லைங்க அப்போலாம் ஒரு நெக்லஸு செயினு ஒரு தோடு மாட்டலு அவ்வளோதாங்கோ மூக்குத்தி ஒன்று போடுவாங்க அவங்கவுகளுக்கு வசதிக்கு தகுந்தது பெரிய இடத்துக்காரகன்னா செயினு நெக்லஸு மோதிரம் கொடுப்பாங்க இல்லாதவங்க ஒரு தோடு மாட்டலு ஒரு மோதிரம் அவங்கவுங்க வசதிதகுந்துதாங்க வசதி செய்யமுடியும் அதிகம்லாம் வசதி செய்யமாட்டாங்கள் மூக்குத்தியெலாம் வந்து எங்களுக்கெலாம் மூக்குத்தி போடாத இருக்கமாட்டங்கள் ஒவ்வொரு மூக்குத்தி போட்டு கால் கொலுசு செயினு ஏதோ ரெண்டு அதிகலாம் பவுன் போடமாட்டாங்கள் ரெண்டு பவுனு மிஞ்சினால் மூணு பவுனு அதுக்கு மேலே ஏறாதுங்கள் ஏன்னா எல்லாம் கூலி வேலை செஞ்சு அவங்கவுங்க சீவிக்கிறவங்கள் அவங்கவுங்களுக்கு தகுந்த அப்போலாம் தோடு மாட்டலுந்தாங்க ஃபேமஸு இப்போலாம் தொங்கல் டிசைன் தோடெலாம் அப்போலாம் கிடையாதுங்க இந்த கல்லுத்தோடு அதான் மாங்காத்தோடுன்னு சொல்லுவாங்கள் அதுதாங்கள் அப்போலாம் ஃபேமஸு அது போடுறதே பெரிய விஷயங்க இப்போலாம் ஆரம் நெக்லஸு வளையலு அது இப்போ இதோடைய நாள் வேற அப்போ அதோடைய நாள் வேற அவங்கவுங்க நேரத்துக்கு என்ன தகுந்ததோ அந்தமாரி இப்போ நடந்துகிட்ருக்குங்க உலகத்துல